ஹலோ க்ராண்ட்டினா நான் வெண்ணிலா பேசுகிறேன் எனக்கு வந்து இப்போ கொஞ்சம் ஃபுட்லாம் ஆடர் பண்ணனும் ஆன்லைன்ல என்னென்ன வேணும் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கிறிங்களா

இது ஷோமின் ஸ்பெகதி ஸ்பெகதி வந்து ரெண்டு ப்ளேட்டு சைனீஷ் லைக் நூடுல்ஸ்ஸு நூடுல்ஸ் வந்து ஹாஃப் ப்ளேட்டு ஃப்ரைட் ரைஸ் ஒன் ஒன் ப்ளேட் அப்புறோம் சிக்கன் மஞ்சூரியன் வந்து ஒரு ப்ளேட்க்கு நோட் பண்ணிக்கோங்க மேஞ்சூஸ் சூப் வேணும் சில்லி சிக்கன் அது ஹாஃப் ப்ளேட் நோட் பண்ணிக்கோங்க அப்புறோம் இட்லி நாலு வடை வடையும் நாலு ரவா தோசை ரெண்டு அப்புறோம் ஃப்ரைடு சிக்கன் நாலு விங்ஸ் நாலு பெப்சி ஒரு நாலு அரை லிட்டர்ல நாலு நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரென்ச் ஃப்ரை ஒரு ப்ளேட்டு ஒரு ப்ளேட் வேணும் அதுவும் நோட் பண்ணிக்கோங்க ஓகே அப்புறோம் இது போதும் இது மட்டும் ஆடர் ப்ளே வந்து பே எவ்வளோ நேரம் ஆகும் ஆடர் வரதுக்கு ஒன் ஆராக ஓகே அட்ரெஸ் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க நம்பர் ஏழு சன்னதி தெரு ஏனங்குடி நாகப்பட்டினம் ஆ ஓகே மொபைல் நம்பர் இப்போ நான் பேசுகிறது தான் அது நோட் பண்ணிக்கோங்க வந்தோடனே கால் பண்ணுங்கள் நான் எதாது தெரியலை அப்படின்னா நான் சொல்கிறேன் அட்ரெஸ் கரெக்ட்டாக சொல்கிறேன் ஆ தேங்க் யூ